இப்போ விவசாயன்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே வேளாண்மை இப்போ விவசாயம் பண்ணுறதுலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ விவசாயிகள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை பண்ணதுக்கப்புறமும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து நிறைய கஷ்ட அப்படிங்கிறது இருக்கு சப்போஸ் இப்போ அவங்க எல்லாமே விளைவிச்சிட்டாங்க வளர்ந்துருச்சி அப்படிங்கும்போது அதை அறுவடை பண்ணிவிட்டாங்க அதற்கடுத்து வந்து அவங்க அதை சந்தைக்கு கொண்டு போகற அந்த டைம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் திடீர்னு மழை வந்துருச்சு அப்படிங்கும்போது அது எல்லாமே லாஸ் தான் இப்போ அவங்க விளைவிச்ச பயிராக இருக்கட்டும் அது என்ன வகையாக இருந்தாலுமே இப்போ ஒன்ஸ் மழை வந்துருச்சு அப்படிங்கும்போது அதை அவங்க சேஃப்கார்ட் பண்ணல அப்படிங்கும்போது அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டத்தில் தான் முடியும் ப்ளஸ் அதே போல் இந்த மாரி மழை டைமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சீசன் டைம்லியோ இதை எல்லாத்தையும் அவங்க விளைவிச்சித இப்போ கொண்டு போகணும் அப்படிங்கும்போது ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டுங்கும்போது மூட்டைக் கணக்கில் தான் இப்போ அவங்க ஏற்றுவாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேன்பவர் தேவைப்படும் ஸோ அந்த மேன்பவர் அப்படிங்கிறது பல டைம்மில் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ இது ஒரு ப்ராப்ளம் அதே போல் ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து இங்கேருந்து கொண்டு போகணும் திரும்ப அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஸ்யூவாகவே இருக்கு இப்போ விவசாயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா